ஹலோ நான் ஃபுட்டு ஆர்டர் பண்ணிருந்தேங்க இப்போ என்னால் வாங்க முடியாத சூழ்நில அவசரமாக நான் ஒரு ஊருக்கு போகிறேன் ஃபுட்டை நான் கேன்சல் பண்ணிடுறேங்க நான் நான் காசுலாம் கொடுக்கல ஃபுட்டு வாங்க முடியாத நிலமையாயிடுச்சி அவ்வளோ அர்ஜென்டான விஷயமா போகிறேன் அதனால் எனக்கு தேவையில்லை ஃபுட்டு கேன்சல் பண்ணிவிடுங்க